ஹலோ செல் கடைங்களா செல் செல் கடைங்களா ஹலோ செல் கடைங்களா செல்லு வாங்கிறதுக்கு நான் வரணுன்னு நினைக்கிறேன் நான் எஸ்விபி காலனிலிருந்து பேசுகிறேன் செல்லு வந்து செல்லு என்னென்ன மாடலில் இருக்குது எவ்வளோ பிரைஸில் இருக்குது எப்போ வந்தால் வாங்க முடியும் இஎம்ஐ வசதி இருக்கா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிலான்னு பார்க்கறேன்

ஆ ஆ

ரெட்மி நல்லாக ஓ ஒர்க்கு எந்த டிஸ்டபன்ஸ் இல்லாமல் நல்லா இதாகுங்களாங்க ஆ எவ் எவ்வளோ பிரைஸில் இருக்குது ஓ அது எதுவும் இஎம்ஐ எதுவும் வசதி இருக்குதுங்களா நீங்கள் பண்ணித் தருவீங்களா ஓ ஆ ஆஹ தேங்க் யூ தேங்க் யூ இது இந்த செல்லு வாங்க வரணுன்னா அது நமக்கு பிடிச்ச கலர் அந்த இது எம்பி ரேம் எல்லாம் எவ்வளவு அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக அங்கேயே சொல்லுவீங்களா எப்படி ரேம் எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஆ ஓ சரி சரி

ஓ சரி சரி

ஆ சரி நான் நேரில் அடுத்த வாரத்தில் வந்து வாங்கிக்கிறேங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ